பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு